கிராமத்தில் கிராமத்தில் திறந்த வெளியாக கழிப்பறையாக பயன்படுத்துவது விழிப்புணர்வு ஏற்படாத காலத்தில் அது போதுமானதாக இருந்தது ஆனால் தற்போது அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை இப்போது வந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் கழிப்பறை அவசியம் என்ற ஒரு கருத்தை உணர்த்தி அந்த கருத்தை ஏற்க செய்து ஒவ்வொரு வீ வீட்டிற்கும் கழிப்பறையை கட்டி சுத்தமாக பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் பொதுவான கழிப்பறை வந்து இருந்தால் அதில் வந்து நிறைய தீமைகள் உருவாகிறது முதல் குழந்தைகளுக்கு சீதாபேதி மயக்கம் பேதி மயக்கம் மற்றும் காய்ச்சல் அதோடய சுகர் மற்றும் இந்த நோய்வாய்கள் நிறைய ஏற்படுகின்றதுக்கு ஒரு காரணமாக அமைகின்றன அதோடு திறந்தவெளியில் வந்து கழிப்பறை இப்போது தற்போது பயன்படுத்துவது கிடையாது நல்ல சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு அனைவருக்கும் கழிப்பறையை அனைவர் வீட்டிலும் கழிப்பறை அவசியம் என்பதை உணர்த்தி அதற்கு தகுந்தவாறு பயன்படுத்தி வருகின்றனர்